இப்போ சிறுமுகைலனு பார்த்தோம்னா கைத்தறி நெசவாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் சேலை எல்லாம் எதாவது வாங்கணும்னா அங்கே தான் நாங்கள் போய் வாங்குவோம் அவங்களே டிசைன்லாம் பண்ணி நல்லா அழகா தருவாங்க இப்போ எல்லா இடத்த விட இப்போ கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் எல்லா இடத்துல வந்து நெசவாளர்களை விட இங்கே கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க சேலையும் நம்ம பேர் என்ன கேட்டால் கூட பேரோட சேர்த்து நெஞ்சி தந்திருவாங்க அதே மாதிரி நாங்கள் டூர் போனோம் இப்போ தஞ்சாவூர் போனோம் தஞ்சாவூர்ல பார்த்தா சிற்பங்கள்லாம் பார்த்தா அழகழகாக செதுக்கிருக்காங்க இப்போ ஒரு ஓவியத்தை வரஞ்சோம்னா அந்த ஓவியத்தை பார்த்து அப்படியே அந்த சிற்பத்தை வந்து அப்படியே செதுக்கிருக்காங்க அதெல்லாம் அந்த காலத்து மன்னர்கள் நல்லா அழகாக பண்ணிருக்காங்க இப்போ வந்து அதெல்லாம் இல்லை இப்போ கட்டுற சேலைய விட தஞ்சையில் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரியே சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் வந்து மண் பாண்டம்லாம் அழகழகாக பண்றாங்க அந்த மண்பானை வந்து செம்மண்ணை நல்லா கால்ல போட்டு நல்லா மிதிச்சு குத்தி அழகாக மண்பானை செய்யுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இப்பயெல்லாம் அந்த மண்பானம் வந்து அழிஞ்சிகிட்டு தான் வருது ஆனால் அந்த மண்பானையில் சமைச்சி சாப்பிடம்னா நம்மளுக்கு பிரெஷர் சுகர் எதுவுமே வராதுனு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரியே சிற்பம் சிற்பம்னால் கலை வடிவ கலை வடிவம்னு சொல்லலாம் நானே வீட்டில வந்து நிறைய இப்போ மொபைல்ல எல்லாம் பார்த்து பார்த்து நிறைய இதெல்லாம் பண்ணிருக்குறேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஓ ஸ்கார்ப் இதெல்லாம் நான் நிறைய பின்னுவேன் வீட்டிலையே அதெல்லாம் வந்து ஓவியம்னு நம்ம சொல்லலாம்